இன்னுமும் பெண் கல்வி வந்து நாங்கள் சிரமப்பட்டுகிட்டுதான் இருக்கோம் இப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு டிகிரி முடித்தாலே அதுக்கு நெக்ஸ்ட்டு மேரேஜின்னு பற்றி பேசிடுறாங்க அது ஏன் இன்னும் வந்து ஸ்டாப் ஆகமாட்டேக்கிதுன்னு வந்து தெரியல ஒரு பெண் வந்து இவ்வளோதான் படிக்கணும் அப்படின்னு வந்து இல்லவே இல்லை படிச்சுட்டு யார் வேணாலும் படிச்சுட்டே போகலாம் ஆனால் வந்து ஏன் பெண்கள் வந்து இவ்வளோ படித்தா போதும் நெக்ஸ்ட்டு வந்து அவங்க கல்யாணம் பண்ணணும் அவங்க வாழ்க்கையை வந்து வாழணும் அப்படிலாம் வந்து கட்டாயமாக இருக்குது அது இன்னமும் வந்து நடந்துகிட்தாருக்கு அது நாங்களே கண் முன்னாடியே பார்க்குறோம் இப்போ என் தங்கச்சி அப்படிதான் ஒரு இது பிகாம் படித்து முடிச்சுருக்கா நெக்ஸ்ட்டு ஒரு எம்காம் படிக்கணுன்னு ஆசைப்பட்றா ஆனால் அவங்க வீட்டில் வந்து வேணாம் படித்தா இன்னும் ரெண்டு வருஷம் ஆகும் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அது இன்னுமும் பெண் கல்வி வந்து சிரமப்பட்டுதான் இருக்குது அது என்றைக்கு வந்து ஸ்டாப் ஆகுன்னு தெரியல பெண்கள் வந்து எப் பெண்களும் சரி ஆண்களும் சரி ரெண்டுமே வந்து சமம்தான் பெண்கள் இவ் இவ் இவ்வளோ படித்தா போதும் ஆண்கள் வந்து இவ்வளோ படிச்சுட்டே போகலாம் அப்படிலாம் இல்லவே இல்லை ஆண் ஆண்களுக்கு என்னென்ன உரிமை இருக்கோ அதுக்கு மேல் தான் பெண்களுக்கு நிறையாவே இருக்குது அதனால வந்து பெண்களுக்கு வந்து இந்த பெண்கல்வி வந்து எப்படி சொல்வது இவ்வளோதான் படிக்கணும் அப்படின் சொல்லாமல் அவங்குளும் கொஞ்சம் ஃபிரீடமாக இந்த உலகத்துக்கு வந்து அவங்க இருக்கிற ரூல்ஸ் அவங்க இருக்கிற ரைஸ்ட்ஸ் எல்லாமே வந்து இன்னும் நல்லா டெவெலப்பாகணும் அவங்குளுக்கு இந்த மாரி பெண் இவ்வளோதான் படிக்கணும் போதும் அப்படின்னு வந்து யாரும் சொல்லக்கூடாது அவங்கள அதுதான் நாங்கள் வந்து முக்கியமாக இந்த கல்யாணம் அது ஒன்று தான் நாங்கள் ரொம்ப வந்து இது பண்ணிட்ருக்கோம்